இந்தியாவில் வந்து அதிகாரப்பூர்வமான மொழிகள் எத்தனை அப்படினா மொத்தமாக இந்தியாவில் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து பேசிட்டு வராங்க ஆனால் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து மொத்தம் பதினாலு மொழிகள் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு சேர்க்கும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படினா வந்து ஒரு ஆ எட்டு ஆறு மொழிகளாக எட்டு மொழிகள் சேர்த்து மொத்தம் இருபத்து ரெண்டு மொழிகளை வந்து பேசிட்ருக்கோம் அதில் திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் இந்த மாதிரி மொழிகளெலாம் வந்து பேசுகிறோம் இன் மொழிகள் நிறைய பேசினாலும் இந்தியா அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா இந்தியா வந்து பல இனங்களின் அருங்காட்சியகம் தான் அப்படினு வீகே ஸ்மித் அவரே சொல்லியிருக்காரு அப்போ வந்து பார்த்தினா மொழி கலாச்சாரம் இதுலெலாம் வேறுபட்டு காணப்பட்டாலும் மொழியில் கா வேறு மொழி கலாச்சாரம் இதில் வேறுபட்டு காணப்பட்டாலும் நம் எல்லோரும் இந்தியர் அப்படினு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக தான் இருக்குது மொழிகள் வந்து மொழிகள்னா அவங்களோடய வெளிப்படும் தன்மை தான் நம்ம சொல்கிறத வந்து உணர்வுப்பூர்வமாக வெளிப்படுத்த மட்டும் தான் மொழிகளே தவிர மொழிகள் அடிப்படையில் மக்களே பிரிச்சுருந்தாலும் மொழிகள் அடிப்படையில் பிரிங்க சொல்லிட்டு நிறையா பேர் பேசிதான் நம்ம வந்து நான் நமது இந்தியாவை வந்து நிறையா மாநிலங்களாக பிரிச்சுருப்பாங்க மொழிகள் அடிப்படையில் பேசிருந்தாலுமே கூட ஆனால் வந்து பார்த்தினா மொழிங்கிறது வந்து நம்ம உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மட்டுந்தான் இருக்குது